எனக்கு விஜய்ன்னா ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலேந்தே எனக்கு விஜய்ன்னா அவ்வளோ பிடிக்கும் நான் தளபதி தளபதின்னு அவ்வளோ கொண்டாடிருக்கேன் அவரோடய படம் எல்லாம் பிடிக்கும் ஸ்டார்டிங் எனக்கு எப்போ பிடிக்க ஆரம்மிச்சிச்சின்னா கில்லி படத்துலேருந்து தான் பிடிக்க ஆரம்மிச்சிச்சி ஏன் அப்படின்னா அந்த மூவி நல்லா எனர்ஜி கொடுத்து எல்லா மூவியும் ஒரு எனர்ஜி கொடுத்து நடிச்சிருப்பர் அவரோடய ஃபுல் எஃபெக்ட் கொடுத்து போட்ருப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆக்ஷன் சொல்கிறப்ப மட்டும்தான் அந்த மாதிரி ஆக்ட்டிங் மற்றப்படி பார்த்தா அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக அவ்வளோ ஒரு ச சயில்டிஷ்ஷாக பிஹேவ் பண்ணுவார் ரொம்ப பிடிக்கும் எல்லா படமும் பிடிக்கும் கில்லிலேருந்து மெர்சல் ஹ ஹீரோயின்கிட்ட பேசுறதுலேர்ந்து எல் நடிகைகள்கிட்ட பேசுகிறது எல்லாம் பிடிக்கும் அவரோடய ஒய்ஃப் அவங்களோடய ஒய்ஃப்பை அவர் நல்லா பார்த்துருக்கார் பார்த்துக்குறாரு ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்குறாரு இப்போக்கூட நிறைய படம் பண்ணிக்கிட்ருக்காரு நிறையா உதவி பண்ணிக்கிட்டுருக்காரு நிறைய ஸ்கூலுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அது எல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளோட விஜய் அண்ணன் இவ்வளோ பண்ணுறாரு அப்படின் சொல்லிட்டு அது எல்லாம் நல்லாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கிட்ட அவருக்கிட்ட என்னென்னா அவரோடய ஒரு அமைதி இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துகிட்டு ரொம்ப அமைதியாக நண்பா நண்பிகள் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் சொல்லிகிட்டே போகலாம் அவரை பற்றி நிறையா சொல்லணுன்னா அவரோடய படம் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ரஷன் கொடுத்தாலே அது நமக்கே கொடுத்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுக்கிறப்பயே என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின் தான் ஆரமிப்பார் அது வந்து சொந்த அக்கா தங்கச்சியை கூப்பிட்ற மாதிரி அவ்ளோ ஒரு நல்ல ஒரு உணர்வை தரும் அவ்வளோ பிடிக்கும் விஜய்னாலே வாயெல்லாம் பல்லா இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் நிறைய பண்ணுறத பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவரு அரசியலுக்கு வந்தால் இன்னும் நிறையா பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு சில பேர் அதெல்லாம் இல்லை இவனும் வந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் அவர் பண்ணுவார் நிறையாவே பண்ணுவார் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் நிறையா நிறையா அவருக்கு நிறையா கஷ்டமும் வந்துச்சு எல்லா படமும் நல்லா ஓடுச்சின்னு சொல்ல முடியாது ஒரு சில படம் ஃப்ளாப்பும் கொடுத்துச்சி பட்டு இருந்தாலும் அவர் நல்லாவே நடித்து வீட்டுக்கும் நல்ல பையன்னா அம்மாக்குன்னா அம்மா அப்பாக்கு நல்ல பையன்னா வீட்லேயும் நல்ல ஹஸ்பண்டாவும் இருந்து இப்போ நல்லா இருக்காரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதி அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது என்னது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஹியூமன் ஒரு மனிதனுக்கு ஒரு மரியாதை தரணும் அப்படிங்கிறத நான் அவர்க்கிட்டேருந்து நிறையாவே கற்றுருக்கேன் பின்ன என்ன சொல்கிறது